நிறைய பேர் மக்கள் எல்லாமே படிச்சி ப படிச்ச வேலைக்கு போகாமல் டெ அன்றாட தினம் வேலைக்கு போயிட்டு இருக்காங்கள் மேஸ்த்ரி வேலை இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டுருக்காங்க அரசாங்கம் வந்து இதை நடவடிக்கை எடுத்துருக்காங்க மேற்கொண்டு இதுக்கப்புறம் இன்னும் நடவடிக்கை எடுக்கணும் வேலையில்லாத வேலையில்லாதவங்களுக்குலாம் அவங்களே ஒரு கம்பெனிஸ் இந்த மாதிரி கட்டி தந்தால் அவங்களும் வேலைக்கு வந்து போவாங்க டெய்லி வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் அவங்க கம்பெனிஸ் கட்டி தந்தால் அந்த கம்பெனிஸில் ஒர்க் அது ஏதோ ஒன்று பண்ணி அவங்க இது பண்ணுவாங்கள் படிச்சி அவங்க பார்க்கறதுக்கு வந்து படிக்காத மாதிரிதான் இருக்குது ஏன் ஏ ஏ என்னோட ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு சார் வந்து அவங்க நல்லா படிச்சிருக்காங்க அவங்க ஸ்கூல் டீச்சராக போயிட்டு இன்றைக்கி வந்து காண்ட்ராக்ட் வேலைக்காக வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்க அதெல்லாம் பார்க்கப் போனால் அவங்க ஒய்ஃபும் நல்லா படித்து படிச்ச படிப்பாளி அவங்களும் இன்றைக்கி வந்து வீட்டில் தான் இருக்காங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா படித்து அவங்களாம் எவ்வளோ படிச்சும் படிக்காத மாதிரிதான் இருக்காங்க அந்த காலத்தில் அவ்வளோ படிச்சுருக்காங்க இந்த காலத்தில் யாரு அவ்வளோ படிக்கிறாங்க எவ்வளோ டிகி ரெண்டு மூணு டிகிரி முடிச்சுருக்காங்க பட் அவங்கனால எதுவுமே பண்ண முடில அரசாங்கம் எதனால் இதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்தால் தான் இதெல்லாம் எ எதுனா ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம்